ஆ சார் வணக்கம் சார் நான் மணிசேகரன் பேசுகிறேன் ஃபைனல் இயர் ட்ரிபிள் இ ஸ்டூடண்ட்டு அதாவது அடுத்த வாரம் ஒரு இன்டஸ்டியல் விசிட்டுக்கு என்எல்சி தெர்மல் ஸ்டேஷனில் இன்டஸ்டியல் விசிட் பண்ணுறதுக்கு உங்கள் பர்மிசன் தேவை மேம் ஆமாம் சார் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்டு நம்ம குமார் சார் இருக்காங்கள்ல அவங்க தான் ஒரு ஃபிஃப்ட்டி ஸ்டூடண்ட்ஸை அழைச்சிட்டு போகலானு சொல்லி ஒரு இன்டஸ்டியல் விசிட் மாதிரி போனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் இல்லை நம்ம என்எல்சி நெய்வேலி நெய்வேலி தெர்மல் கார்ப்ரேஷன் அங்கே ஆமாம் சார் அங்கே தெர்மல் ஸ்டேஷனில் ஒரு நாள் இன்டஸ்டியல் விசிட்டாக போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்னு சொன்னாங்க அதுக்கு போய்விட்டு வர்றதுக்கு உங்கள் பர்மிஷன் கேக்கலாம்ன்னு தான் சார் ஃபோன் பண்ணேன் என்எல்சிக்குலாம் பர்மிஷன் வாங்கியாச்சுங்க சார் ஆ வாங்கியாச்சுங்க சார் அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆமாம் குமார் சார் நம்ம குமார் சார் தான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார் ஒரு ஐம்பது பேருக்கிட்டே போகிறோம் சார் ஆ வெளியில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க சாரு ம் ஆ சரிங்க சார் ஆ கிளம்புனா ஒரு ஈவ்னிங்க்குள்ளே திரும்பிடலாம் சார்

ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார் ஆ சரிங்க சார் ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார்